பழைய தலைமுறைக்கும் இப்போ இருக்கிற இளைய தலைமுறைக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது ஸோ எப்படின்னா இப்போ விவசாயம் பார்த்தீங்கன்னா அப்போ மனிதனை சார்ந்து தான் எல்லா வேலையும் பண்ணுவாங்க ஸோ அவங்க இல்லாமல் வேறு எதையும் நம்ம மெஷினை பேஸ் பண்ணி இருக்கமாட்டோம் பட் இப்போ என்னென்னா தொழில் நுட்பம் வந்து வேகமாக வளர்ந்துட்டு வரதுனால் ஸோ விவசாயத்தில் நிறையா பார்த்தீங்கன்னா தொழில் நுட்பம் சார்ந்த வேலை பண்ணுறதுக்கு நிறைய இயந்திரங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்குறாங்க ஸோ அது ஒரு இதாக இருக்குது அது இல்லாமல் நிறைய மாற்றம் இருக்குது ரெண்டு தலைமுறைக்கும் அவங்களோட செயல்லேயும் நிறைய வித்தியாசம் இருக்குது இப்போ நம்ம பார்க்கும் போது ஸோ இப்போது கொஞ்சம் என்னென்னா இப்போ இருக்கிற இளைய தலைமுறை வந்து கொஞ்சம் அவங்களோட அவங்கள வந்து நம்ம கையாள்றது கையாள்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஸோ ஏன்னால் என்னோடய அனுபவத்தில் தான் இதை சொல்கிறேன் முன்னாடியெல்லாம் வந்து பெரியவங்களுக்கு நிறையா எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ரெஸ்பெக்ட்டுன்றது கொடுத்துட்டுருந்தாங்க எல்லோருமே ஆனால் இப்போ கொஞ்சம் அது இப்போ இருக்கிற இளைய தலைமுறைன்றது அவங்களுக்கு என்ன பிடிக்கிமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க சூழலை வந்து அமைச்சிக்கிறதுக்கு அவங்க முயற்சிக்கிறாங்க